இப்போ வந்து இந்தியா சந்திக்கும் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் ஃபஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சினைகள்லாம் வந்து ஆரம்பிச்சது வந்து சென்னையில் தான் சென்னையில் வந்து நிறைய ஏரி குளம் இந்த மாதிரி வந்து நிறைய இருந்துச்சு அது எல்லாமே வந்து மக்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த அந்த இடத்துல எல்லாமே வந்து வீடுகளைத் தான் கட்டி வெச்சுருக்காங்க ஃப்ளாட் மாதிரிலாம் கட்டி அந்த இடத்துல வந்து இப்போ வந்து அங்கே வந்து இப்போ மழை ரொம்ப பெஞ்சு தண்ணி தேங்க வேண்டிய இடத்துல எல்லாமே வந்து வீட்டை கட்டி வச்சுட்டாங்க அப்படி இருக்கும் போது தண்ணியெலாம் அங்கே வெளியே போகிறக்கு வழி இல்லாமல் அங்கே வந்து ரொம்ப வந்து பேரிடர் தான் ஏற்படுது அந்த தண்ணி வெளியே போகாமல் மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பை பாதிப்பு தான் உள்ளாக்கிறாங்க சரி இப்போ வந்து அந்த மாதிரி வந்து இருக்கறனால வந்து இந்த மாசத்தில் வந்து ஜனங்க வெளியே போகிறக்குக் கூட இப்போ வழி இல்லாமல் அங்கேயே வந்து மழையில அப்படியே ஃபுல்லா தண்ணி தேங்கி சாப்பிட்றக்குக் கூட வழி இல்லாமல் அங்கேயே தான் இருக்காங்க பே உட்கார்றக்குக் கூட அவங்களுக்கு இடமே இல்லை இப்போ வந்து ஒரு ஸ்கூலு இந்த மாதிரி இருந்தால் அங்கே போய் எல்லோரையும் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்றக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ஹெலிகாஃப்ட்ரு இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி தான் வெளியே இருக்கிறவங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி இது வந்து நம் இதை எப்படி தடுக்கலான்னா இந்த மாதிரி ஏரி குளம் குட்டை இதெல்லாம் வந்து அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணாமல் இந்த இடத்த எல்லாம் அப்படியே விட்டுருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு இது கிடச்சிருக்கும் அப்படி இல்லாதனால் அவங்க வந்து ரொம்ப பிரச்சினைய தான் சந்திச்சு சந்திச்சிட்டுருக்குறாங்க இப்போ எல்லா ஊரில் இருக்கிறவங்களும் முக்கால்வாசி ஜனங்க வந்து சென்னையில் தான் போய் வீடு கட்டி இந்த மாதிரி இருக்காங்க இன் நான் மற்ற நாட்லயெல்லாம் எங்கேயும் யாருமே அந்த அளவுக்கு இருக்கிறதில்ல அப்புறம் வந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோ தனுஷ்கோடிலாம் வந்து நல்ல ஒரு ஊர் அது இல்லாமல் வந்து ஒரே நாளில் வந்து மழை வந்துச்சு ஃபுல்லா அந்த நாடு இருக்கிற இடம் தெரியாமலேயே அழிஞ்சு போயிருச்சு அதே மாதிரி தான் நிறையா ஊர் இந்த மாதிரி ஆயிருக்கு ராமேஸ்வரம் எல்லாமே ஒரு மழை வந்த மழை வந்தனால் திடீர்னு என்னென்னே தெரியாமல் கடல் வந்து உள்ள போயிருச்சு தண்ணி எல்லாமே வற்றி ரொம்ப பிரச்சினையா இருக்குது அதே மாதிரி தான் இப்போ இந்த இந்த சுச்சுவேஷனில் வந்து நிறையா நாட்டில் வந் நிறையா மழை ரொம்ப வருது மழை வர்றனால தண்ணியெல்லாம் வெளியே போகிறக்கு வழி இல்லாமல் இந்த ஊருக்குள்ளயே இருந்து மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி திருச்செந்தூர் அந்த அதுவுமே வந்து நல்ல ஒரு கடல் தான் அதெல்லாமே வந்து மழை வந்து வந்து இந்த ஊருக்குள்ள தான் தண்ணி வந்து ஜனங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சினை ஏற்படுது நெல்லை திருநெல்வேலி எல்லா ஊர்லியுமே ஃபஸ்ட்லாம் வந்து இந்த சென்னை தான் ரொம்ப பாதிப்படைஞ்சுட்ருந்துச்சு அதே மாதிரி இப்போ வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து ரொம்ப மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்க வந்து வெளியே அந்த வெளியே அவங்களால இருக்கக்கூட முடியறதில்லை இந்த மழைனால இது இது மாதிரி ரொம்ப பிரச்சினைய சந்திச்சுட்ருக்கறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஆறு காடு மலை குன்று கடல் வயல்கள் மண்ணு இதெல்லாமே வந்து ரொம்போ டேமேஜ் ஆகுது இப்போ வந்து காலம் அந்த பருவ காலங்கள் வந்து கரெக்டாக இந்த மாசத்தில் தான் வரும் அப்படின்னு வந்து ஒரு காலம் இருந்துச்சு கோடைக்காலம் மழைக்காலம் குளிர்காலம்னு வந்து கரெக்டாக இந்த மாசம் வந்தால் வந்து குளிர்காலம் கோடைக்காலம் இந்த மாதிரி இருந்துச்சு அதெல்லாமே வந்து ஃபுல்லாவே இப்போ மாறி எப் ஆர்ட்ரே மாறி வருது இப்போ வந்து குளிர்காலத்தில் வந்து வெயில் காலமாகவும் வெயில் காலம் வந்து குளிர்காலமாகவும் இப்ப வந்து மே மாசத்தில் பார்த்தா கோடைக்காலம் வரும் அதெல்லாமே இப்போ மாறி சுச்சுவேஷனே ஃபுல்லா மாறிருச்சு வானிலையே வந்து கரெக்டான ஒரு இதுலேயே இல்லை இதெல்லாமே வந்து மக்களால் தான் இந்த பாதிப்பு எல்லாமே வந்து ஏற்படுது இதை வந்து கொஞ்சமாவது குறைச்சா தான் இனி வர காலக்கட்டத்துக்குக்கூட கொஞ்சம் வந்து நி நீட்டாவாவது இருக்கற முடியும் ரயில் சேவை அப்புறம் வந்து போக்குவரத்து நிறுத்தம் இதெல்லாமே வந்து இந்த ஒரு பிர் சுற்றுச்சூழல் பிரச்சினைனால தான் வந்து ஏற்படுது இதெல்லாமே சரி பண்ணால் தான் மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்குக்கூட இந்த உலகத்தில் வந்து வாழ முடியும் இருக்கற இருக்கற வந்து உலகம் வந்து அழிஞ்சுட்டு தான் வருதே சொல்லி சுற்றுச்சூழல் வந்து ரொம்பவே மாசு தான் ஏற்படுது அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்லாமே வந்து நல்லா நல்ல பொருளாக தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க இப்போ யாருமே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதில்ல மெயின் காரணமே வந்து இந்த குளம் குட்டை ஏரிகள் அங்கேல்லாமே வந்து வீடு கட்டாமல் அதெல்லாமே வந்து அப்படியே விட்டால் தான் மழை வந் மழைத்தண்ணி வந்தால் அங்கேல்லாம் தேங்கி நிற்கும் நம்ம மக்கள் அங்கே போகிறனால தான் வந்து மக்களுக்கும் அது வந்து பிரச்சினையாவே நிற்குது இதெல்லாமே இல்லாமல் இருந்தால் கொஞ்சமாவது வந்து வ அந்த இடத்துல எல்லாமே வந்து வீடெல்லாம் கட்டாமல் அந்த தண்ணியெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி விட்டு அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாமல் விடணும் அப்போ தான் வந்து இதெல்லாமே சரி பண்ண முடியும் அவ்வளோ தான்